கடந்த ஆண்டுகளில் விட இப்போது கடந்த சில நாட்களாக பார்த்திங்கனா டான்ஸ் வந்து முன்னாடி மாதிரி கிடையாது ஏன்னால் முன்னாடி பரதநாட்டியம் குச்சிப்புடி கதக்கலி இந்த மாதிரி ஒரு பாரம்பரிய நடனம்தான் இருந்துச்சு ஆனால் இப்பெல்லாம் அப்படி கிடையாது வெஸ்டன் ஃபோக்கு அப்படின்ருக்கு டிரஸ்சுமே பார்த்திங்க அப்படினா முன்னாடி பரதநாட்டிய டிரஸ்சு பார்த்தா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் ஆனால் இப்போ உள்ள டிரஸ்செலாம் போட்டுகிட்டு அவங்க டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்த்திங்கனா டோட்டல்லாகவே வந்து சேஞ் ஆகிதான் இருக்குது இப்போ என்னெனா அந்த அந்த மாதிரி டான்ஸ் வந்து நம்ம மக்கள் வந்து இப்போ முன்னாடி மாதிரி ரசிக்கிறதில்லை முன்னாடி வந்து தெருக்கூற்றில எல்லாமே வந்து டீசன்டாக போட்டு டிரஸ் போட்டு டான்ஸ் ஆடுவாங்க ஆனால் இப்பெல்லாம் அப்படி கிடையாது நாகரிகமற்ற முறையிலே டிரஸ் போட்டு டான்ஸ் ஆடுறாங்க அதெலாம் வந்து இந்த காலக்கட்டத்துக்கு வந்து ரொம்பவே ஒரு இதுதான் ஏன்னால் அந்த அதனாலயே வந்து நிறைய பேர் வந்து ரொம்பவே சீரழிஞ்சுட்ருக்காங்கனு நான் சொல்வேன் இன்னும் நடனம் வந்து நடனக்கலைங்கிறது வந்து எல்லாேருக்குமே வந்துவிடாது ஒரு சில பேருக்குதான் வரும் அந்த நடனக்கலை வந்து நம்ம சிறப்பாக நடனத்தை வந்து நம்ம நடராஜரோட வந்து கம்பேர் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி நடனத்தை வந்து இப்பெயிலாம் யாருமே வந்து ஃபால்லோவ் பண்ணுறதில்ல பரதநாட்டியம்னு ஒன்று தவிர மத்த எல்லாமே அவங்கவுங்க அவங்கவுங்க ஸ்டேட்டில் உள்ள அவங்கவுங்க இப்போ பாரம்பரிய நடனத்தை மட்டும்தான் நல்லா நல்லா பண்ணிகிட்ருக்காங்களே தவிர மத்த எல்லாம் நடனமுமே வந்து கலாச்சாரமற்ற முறையில்தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது